எங்கள் மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து என்ன கொண்டாடுவோனால் ஏகப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்தி சந்திரா சதுர்த்தி தசமி நவமின்னு ஏகப்பட்ட கால கட்டங்களை பார்த்து நடந்துக்கிற ஒரு தமிழ்நாடு அதாவது ஹிந்து சமய மக்கள் அதிகம் உள்ள ஊர் ஹிந்து சமய மக்கள் அதாவது சிவபெருமான் சிவப்பெருமானை சிவப்பெருமான் சமயத்தை சார்ந்த மக்கள் ஜாஸ்தியான அம்மன் சிவபெருமான் முருகன் பிள்ளையார் இவங்கள சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறனால நிறைய ஃபங்ஷன்ஸ் நிறைய விதமான விழாக்கள் நடக்கும் முக்கியமாக தீபாவளி தீபாவளி வந்து ஹிந்து சமயத்தவர் கொண்டாடுவது இஸ்லாமிய சமயத்தவர் வந்து ரம்ஜான் கொண்டாடுவாங்க கிறிஸ்துவ சமயத்தினர் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க இந்த மாதிரி மூணு சமயத்தினரும் ஒன்றா இருக்கிறது எங்கள் தமிழ்நாடு மாநிலம் இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தில் வந்து ஏகப்பட்ட விழாக்கள் நடக்கும் திருவிழாக்கள் ஒரு ஒரு மாதத்தில் கோவில் திருவிழாக்கள் ஒரு ஒரு ஊரில் ஃபேமஸாக இருக்கும் வேலூர் திருத்துறைப்பூண்டி மதுரை திருநெல்வேலி திருச்சி சென்னை திண்டிவனம் இந்த மாதிரி எல்லா ஊர்களிலும் நிறைய விதமான திருவிழாக்கள் இருக்கும் மாங்கனி திருவிழா தேர் இழுப்பு விழா தேர் இழுப்பாங்க அதாவது எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோவில் திருவிழா அப்படினா தேர் இழுப்பாங்க அந்தந்த கோவில் மட்டும் திருவாரூர் தேர் அப்படினாலே எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று திருவாரூர் தேர் அந்த திருவாரூர் தேரை அவ்வளவு லட்சணமாக அதை ஜோடித்து சாமியை அதில் உட்கார வச்சு அதை இழுத்துட்டு வலம் வருவாங்க இந்த மாதிரி விழாக்களெலாம் நிறைய நிறைய நடக்கும் நாங்கள் வந்த இந்து சமயத்தினர்களாக இருக்கிறனால தீபாவளி அப்டின்ற தீப ஒளித் திருநாளை நாங்க கொண்டாடுவோம் தை திங்கள் முதல்நாள் பொங்கல் திருநாள் உழவர்கள் விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு நெற்பயிர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்காக கொடுக்கறதுனால தை திங்கள் முற முதல்நாள் அந்த நாள் அன்று பொங்கல் மாட்டுப் பொங்கல் கன்னிப் பொங்கல் காணும் பொங்கல் அந்த மாதிரி பொங்கலை ஒரு அனைத்து வகை பயர் பயிர் எல்லாவகை பயிரையும் பறிச்சு போட்டு ஒரு குழம்பும் பொங்கலை வச்சு சர்க்கரப் பொங்கல் வெண்பொங்கல் அந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பொங்கல் விழாவை கொண்டாடுவோம் அப்புறம் தீபாவளி தீப ஒளி திருநாள் ராவணன் இறந்த நாளன்று கதைகளில் முன்னோர்கள் ஆண்ட கடவுள் கதைகளில் படித்துவிட்டு தீப ஒளி திருநாள் ராவணன் இறந்த நாள் என்று அந்த நாளைக் கொண்டாடுவதற்காக தீப ஒளி திருநாள் இன் அடுத்து ஒரு சில நாட்கள் கார்த்திகை தீபம் அப்படினு முருகனுக்கு உகந்த நாள் அந்த மாதிரியான விழாக்களை அதிக அதிக வகையாக ஹிந்து சமயத்தினர் வந்து நாங்கள் வந்து கொண்டாடுவோம்